நான் கடந்த பத்து வருடங்களாக விடியற்காலை ஐந்தர மணியளவில் திருச்சிராப்பள்ளி அண்ணா ஸ்டேடியத்தை சுற்றியுள்ள வாக்கிங் ஷோனில் ஓடுவேன் எனக்கு ரெண்டரைக் கிலோ மீட்டர் ஓடுவதற்கு அரைமணி நேரம் ஆகும் எனக்கு உடற்பயிற்சி செய்வது மிக மிகப் பிடிக்கும் வெறும் காலுடன் தான் ஓடுவேன் ஓடும் போது இயற்கையை ரசித்துக்கொண்டே செல்வேன் மற்றும் பறவைகள் அதனுடைய ஒலிகள் கேட்டுக்கொண்டு செல்வது எனக்கு மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது மேலும் என்னுடன் நிறைய வயதானவர்கள் மற்றும் சிறுவயதுப் பெண்கள் சிறுமிகள் ஓடுவார்கள் அதைப் பார்த்து நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஓடுவது ஒன் நம் உடம்புக்கு மிக மிக நல்லது நன்றி வணக்கம்